பையரா நான் ஆழ்வாத்திருனூர்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு காலி இடம் கிடக்கு பார்த்துக்கங்க அதில் ஒரு கடை வைக்கணுன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதான் அந்த கடைக்கு உள்ள பொருள் என்னென்ன தேவை இருக்குணுங்கிறதை உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்கலான்னு பார்த்துருக்கோம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் நைட்டி ஏவாரம் பார்க்கலான்னு இருக்கோம்

திருப்பூரில் எடுத்துக்கிரலாமா ஆ இல்லை நைட்டி வேணும் அப்புறம் கொஞ்சம் பூவு ஏவாரம் வைக்கலான்னு பார்க்கேன் வீட்டில் ஆமாம் ஆ ஆ பூவும் கொஞ்சம் பூக்கடை ஆ ஆ சரி

ஆ அப்புறம் ஆ சரி சரி ஆ ஆ அப்புறம் கொஞ்சம் ஒரு பனியன்னு ஏற்பாடு பண்ணுங்கள் பனியன்னும் விற்கலான்னு ஐடியா

ஆ சரி சரி ஆ ஆ சரி சரி சரி அப்போ எப்படி ஏற்றிவிடுவீங்க எல்லாம் எங்களுக்கு ட்ரெயினில் ஆ ஆ அதுக்கு ஆ அது பைசா எப்படி

ஆ ஆ ஆ சரி சரி ஆ சரிங்க ஆ சரி அப்போ நீங்கள் எனக்கு அனுப்பிடுறீகளா

ஆ சரி நாங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடுதேன் நீங்கள் வந்து நைட்டி பனியன்னு கொஞ்சம் பூ என்ன இதை எனக்கு அனுப்பிருங்க ஆ ஆ நான் உங்களை காண்டக்ட் பண்ணுதேன் எனக்கு இன்னைக்கிக்குள்ளே அனுப்புனாலும் சரி நாளைக்கு அனுப்புனாலும் சரி ம் ம் சரி ரெண்டு நாள் கழிச்சி நீங்கள் போட்டுவிடுங்க எல்லாம் பைசா கூகுள்பே பண்ணிடுதேன் உங்கள் நம்பரை கொடுத்துருங்க கொஞ்சம்

ஆ சரி சரி ஆ நான் கா சரி கேட்பேன் ஆ சரி ஆ சரிங்க ஆ ஆ சொல்லுதேன் ஆ ஆ ஆ ஆ சரி